எங்களுக்கு பூச்செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் நாங்களும் பூச்செடிலாம் வீட்டில் வளர்ப்போம் எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் எல்லோரும் நா நாங்கள் நல்லா பார்த்துப்போம் சப்போஸ் நான் வீட்டில் இல்லாட்டி போனால் ஊருக்கு போயிட்டாலும் எங்கள் வீட்டுக்காரரு நல்லா பார்த்துப்பாரு எங்கள் பிள்ளைங்க நல்லா பார்த்துப்பாங்க ஒரம் யூரியா எல்லாம் தண்ணிலாம் நல்லா தான் காட்டுவோம் செடி நல்லா விரும்பி வளர்ப்போம்